ஹலோ ஆ ஆமாம் மேம் ஆ ஆமாம் மேம் உங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா ஓகே மேம் ஓகே ஓகே ஆ ஓகே மேம் ஆனால் வந்து ஒரு லிமிடெட் அமௌண்ட் மேலே வந்தால் தான் வந்து டோர் டெலிவரி பண்ண முடியும் ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களான்றத மட்டும் இங்கே ஷேர் பண்ணிக்கோங்கள் எஸ் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஒரு ஒன் எயிட்டி ருப்பீஸ் வரும் மேம் எந்த பேப்பர் மேம் சாரி ஆ இல்லை மேம் இல்லை மேம் எங்கக்கிட்ட வந்து அவைலபிள் இல்லை யா மே பி வந்து ஒரு டூ டேஸ் கழித்து வேணும்னா வேணால் கிடைக்கும் ஏன்னால் இப்போ தான் நாங்கள் வந்து போட்டுருக்கோம் எஸ் மேம் ஆ இருக்குது மேம் உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வந்து வேணும் டென் ருப்பீஸில் இருந்து ஒரு டூ ஹண்ரட் வரைக்குமே இருக்கும் எஸ் மேம் இங்க்கு பென் உங்களுக்கு எந்த மாதிரி டைப் மேம் வேணும் ஹீரோ பென் வேணுமா இல்லை என்ன மாதிரி வேணும் எஸ் மேம் யா யா ஓகே மேம் ஓகே மேம் பென்சில் எந்த பென்சில் மேம் நட்ராஜ் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் எரேஸரும் நட்ராஜு தானா ஓகே எரேஸர் ஏதாவது எந்த சைஸ்னு இருக்கா சின்னதாக வேணுமா இல்லை கொஞ்சம் பெருசாக வேணுமா ஓ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் இருக்குது மேம் என்ன கலர் வேணும் ஓகே டுவெண்ட்டி ருப்பீஸ் வரும் மேம் ஈச் ஆ ஒயிட்னர் இருக்குது ஓகே மேம் கேம்லின் இருக்குது எத்தனை மேம் அதுவும் ரெண்டு பீஸா இல்லை எப்படி ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் ஸ்கேல் கேட்டுருந்தீங்கள் ஸ்கேல் வந்து லைக் ஃபிஃப்ட்டின் சென்டிமீட்டர் ஆர் தேர்ட்டி சென்டிமீட்டர் உட்டன் ஸ்கேல் வேணுமா எந்த ஸ்கேல் வேணும் தேர்ட்டி சென்டிமீட்டர் ஓகே ஓகே மேம் டோட்டலாக வந்து த்ரீ எயிட்டி வரும் மேம் ஓகே மேம் ஷோர் ஓகே மேம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் மேம் ஓகே மேம் நீங்கள் பேமெண்ட் வந்து ஜிபே பண்ணிடுறீங்களா ஓகே ஓகே மேம் ஓகே ஆ தேங்க் யூ மேம்